இப்போ வந்து பார்த்திங்கினா பரதநாட்டியத்துக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அந்த நம்ம பாரம்பரியமிக்க உடை அந்த உடைக்கு தகுந்த மாரி புது புது டிஸைனாக நம்ம செஞ்சு வச்சிருக்குறோம் அந்த கை கட்டு பார்த்திங்கினா நம்ம சிறப்பாகவும் இந்த டச் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல சிறப்பாகவும் உடைகள் வந்து தயார் பண்ணிக்குறோம் பாரம்பரியமிக்க நல்ல உடை இப்போது பார்த்துட்டிங்கனா ரெண்டாவது வந்து இப்போது காற்றோட்டமாக வரமாதிரியே இருக்கிறதைவே செட் பண்ணி வச்சிருக்கு நம்ம வித்தியாசமான உடையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்குது பரத நாட்டியத்துக்கு நம்ம வந்து உள்ளே கொண்டு ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்க கூடிய அந்த உடைகளை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சி வச்சிருக்கிறோம் அதை தயாரிக்கிறதும் நம்ம நல்லா தயாரிச்சுருக்கு அதுக்கான பயிற்சியும் நாங்கள் எடுத்துருக்கிறேன் தையல் பயிற்சிகளையே வந்து அந்த நுணுக்கமான வேலையை வந்து நான் கற்று வச்சிருக்கிறேன்